எங்கள் கிராமத்தில் இருக்கிற மக்களை எப்படி ஊக்குவிப்பேனா சுற்றுலா போகிறதுக்கு எப்படி ஊக்குவிப்பேனா எங்கள் மக்கள் பார்த்தீங்கனா கோயில் தான் அதிகமாக போவாங்க கோயில் அந்தமாதிரி தான் பார்த்துருக்காங்க இந்தமாதிரி இந்த மலை அருவி அப்புறம் அந்த குளிர் பிரதேசம் அந்தமாதிரி இடத்துக்கு எங்கேயும் போனது இல்லை அந்தமாதிரி இடத்துக்கு கூட்டினு போவோம் சொல்லிவிட்டு நாங்கள் ஊக்குவிப்போம் அப்புறம் எப்படி ஊக்குவிப்போம் பார்த்தீங்கனா த அவங்க அவங்களால மொத்தமாக காசு கொடுக்க முடியாது அதனால நாங்கள் என்ன பண்ணுவோம்னா தவணை முறையில் கொடுக்குறோம் வாங்க கூட்டினு போறோன்டு தவணை முறையில் மாதம் மாதம் கட்டுகிற மாதிரி சேர்த்து கட்டிட்டு அந்த கட்டினத்துக்கு அப்புறம் அந்த எவ்வளோ வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் டூர் இட்டுன்னு போவோம்னு சொல்லுவோம் அப்படி பார்த்தீங்கனா உங்களுக்கு விருப்பமான இடத்துக்கும் இட்டுன்னு போவோம் வேன் பஸ் அந்த மாதிரி வச்சு ஒரு ஐம்பது பேர் சீட்டு கட்டி இட்டுன்னு போவோம் அந்த எப்படி இட்டுன்னு போவோம் விருப்பப்பட்ட இடத்துக்கு இட்டுன்னு போவோம் அதே மாதிரி உங்களுக்கு சேஃப்ட்டியும் உண்டு ஃபுட் ரூம் எல்லாத்தியும் அரேன்ஜ் பண்ணி தறோம் வாங்க அப்படின்ட்டு இட்டுன்னு போவோம் அந்தமாதிரி ஊக்குவித்து அந்தமாதிரி குளிர்பிரதேசம் அந்தமாதிரி இடத்துக்கு பார்க்காத இடத்துக்கு தான் இட்டுன்னு போகிறோம் வாங்க அப்படினுட்டு கூட்டினு போவோம் இந்தமாதிரி தான் ஊக்குவிப்போம் எங்கள் கிராம மக்களை அதேமாதிரி கோயிலும் இருக்கும் அந் அதேமாதிரி மலைப் பிரதேசம் எல்லா இருக்கிற இடத்துக்கும் கூட்டின்னு போகிறோம் அப்படினு சொல்லி ஊக்குவித்து எல்லாத்தையும் கூட்டின்னு போவோம்